உலகத்தில் ஒரு பிரபலமான இடத்துக்கு போகணுன்னு தான் எல்லோரும் நெனைப்பாங்க அதே மாதிரி பேரிஸ் ரொம்ப பிரபலமான எடம் அங்கே இருக்க ஈஃபிள் டவர் ரொம்ப பிரபலமான எடம் குட்டி கொழந்தை புக்குலேருந்து சின்ன வயசில் இருந்தே சொல்லி சொல்லி பேரிஸ் படித்து படித்து ஸோ பேரிஸ் போகிறது தான் ரொம்ப பிடிச்ச எடம் அது மட்டும் இல்லாமல் பாரிஸ்ல இருக்க வானிலை ரொம்ப இதமாக இருக்கும் எல்லோரும் குடும்பத்தோடு அங்கே போய் கொஞ்சம் நேரம் செலவழித்து மனசு விட்டு பேசுறதுக்கான எடம் பேரிஸ் தான்